ஹலோ வி விவசாயம் பண்ணுறிங்களா காய்கறிங்களெல்லாம் ஆ கத்திரிக்காய் அவரைக்கா முருங்கைகா என்னென்ன ஆ என்னென்ன காய் இருக்குது முதல்ல உங்கள் கிட்டே

எல்லாம் எல்லாமே இருக்குது உங்கள் கிட்டே எல்லாமே நீங்களே விவசாயம் பண்ணுறிங்களா எல்லாம் கிலோவெல்லாம் எப்படி தருவீங்க நீங்கள் நாங்களும் வாங்கி ஓல்ஸ் ரேட்டில் வாங்கி நாங்களும் விற்க

நீங்களே எவ்வளோ ரேட் சொல்கிறிங்க நாங்கள் வாங்கி நாங்கள் எப்படி விற்கறது அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் விவசாயம் காயெல்லாம் ரேட்டு ரொம்ப நாங்களும் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கணும் அதுலேயும் எங்களுக்கு ஒரு ருபாய் ரெண்டு ருபாய் லாபம் வரணும் இல்லையா அதை வச்சுதான் சொல் கேட்கறேன் நானும் ஆ இல்லயில்ல உங்களுக்கும் அதில் லாபம் வரணும் எங்களுக்கும் லாபம் வரணும் நாங்களும் ஒரு ருபாய் ரெண்டு ருபாய் லாபம் பார்க்கணும் இல்லைங்களா நீங்களும் அதுதான் சொல்கிறேன் நீங்களும் லாபம் பார்க்கணும் நாங்களும் லாபம் பார்க்க ஆ ஆமாம் ஆமாம் சுத்தமாக இருந்தால்தான் நாங்கள் வாங்கி நம்ம விற்கணும் இல்லையா ஆ இல்லை எனக்கு எல்லா ஆமாம் அது கரெக்ட் தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டு தாங்க நான் வரேன் எனக்கு எல்லா காயுமே தேவைப்படுது ஆ எல்லாம் சுத்தமாக நல்லா இருக்குதுங்களா ஆ ஆமாம் வாங்குவோம் அதுதான் அதுதான் நாங்களும் வாங்கி விற்கணும் அதனால்தான் சரிங்க நான் வரேன் நான் வந்து வாங்கிக்கிறேன் ஆ விலை பார்த்து கொஞ்சம் பார்த்து போட்டுத்தாங்க நான் வந்து இனிமேல் எப்பவுமே உங்கள் கிட்டேயே வந்து வாங்கிக்கிறேங்க அது ம அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுத்தாங்க